ஆ சொல்லுங்கள் ம் ஆமாம்ங்க சார் நான்தான் திவாகர் சொல்லுங்கள்

ஆ ஓகேங்க சார் ம் ஓகேங்க சார் ப்ராப்பராக பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட நாயை வந்து என்ன கேட்டகிரி வருதுங்க சார் ஆ ஓகேங்க சார் அது எத்தனை நாளாக உங்கள்கிட்ட இருக்கு ஸோ நீங்க தான் அதை வச்சுருந்தீங்களா ஸ்டார்டிங்லேர்ந்து இல்லை ரீசெண்ட்டாக வெளியே யார்ட்டையாது வாங்கிருந்தீங்களா ம் ஓகே ஓகேங்க சார் அப்போ நீங்கள் வாங்குறப்போ அது ஏஜ் எவ்வளோ இருக்கும் ஸோ இன்னொருதர் கிட்டர்ந்து வாங்குனேன்னு சொன்னீங்களே அப்போ வந்து அந்த நாயோட ஏஜ் என்ன ஸோ இப்போ வரைக்கும் அதோட ஏஜ் எப்படி இருக்கு ஓ ஓகே ஓகேங்க சார் ஓ மூன்றை வருஷ ஆச்சுங்களா சரி ஓகே ஓகேங்க சார் ஸோ என்ன பேசிக்கான்னு சொல்ல போனோன்னா அந்த ஏஜ் டிஃப்பர் இருக்கு தெரியுங்களா ஸோ ஒரு ஓனர்ட்டேர்ந்து இன்னொரு ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறப்போ அது கொஞ்ச அடாப்ட் ஆகுறது கஷ்டம்தான் ஸோ ஓகேங்களா ஸோ அது தான் அந்த மேஜர் ப்ராப்ளமாக இருக்கு ஸோ அதேமாதிரி நம்மக்கிட்ட வந்து ட்ரைனிங் வந்து எல்லாத்துக்குமே அவைலபில் இருக்குங்கு சார் ஸோ எந்தந்தமாதிரி ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக உங்களுக்கு ட்ரைன் கொடுத்தா போதுமா இல்லை கொஞ்சம் ரொம்பவே நல்லா ட்ரைனிங் பெஸ்ட்டாக பர்ஃபார்மென்ஸ் எதாவது காட்டணும் அந்தமாதிரி எதாவது எக்ஸ்பைட் பண்ணுறீங்களா சார் ஆ ஓகேங்க சார் சூப்பர் அதுமாரியே பண்ணிக்கிலாம் ஸோ இப்போ பேசிக்காக வந்து ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால்போதும் சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி நம்ம சொல்றதை ஒபே பண்றமாதிரி இருந்தால் போதும்ன்னு சொல்லுறீங்க இல்லையா ஒரு ஷேக்கன் கொடுக்குறமாதிரி ஸோ நம்ம என்ன சொன்னம்ன்னா ஓகே நம்ம நம்ம வேர்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அந்தமாதிரி சொல்லுறீங்க ஓகேங்க சார் அந்தமாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டேரக்ட்டாக நீங்கள் வந்து இங்கே வந்துவிடீங்கன்னா பெட்ருங்க சார் ஸோ பெட்டை கூட்டு வந்துவிடுங்க ஸோ அது பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோங்க சார் சார் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு எப்படின்னா ஸோ அந்த பேக்கேஜை தான் சொன்னேன் ட்ரைனிங் பேஸிஸில் தான் சார் இருக்கு உங்களுக்கு அதேமாதிரி பேக்கேஜ்ங்குறது ஸோ நார்மல் பேஸிக்ஸ் வந்து அட்வான்டேஜ் வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் பேஸிக்ஸ் சூஸ் பண்ணுறதுங்காட்டிக்கு அததுக்குன்னு ஒருசில விஷயங்களுக்கான ஆஃபர்ஸ்சும் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் அந்த ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ அதற்கு தகுந்தமாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் நாங்கள் பெஸ்ட்டாகவே பண்ணிக்கொடுக்குறோங்க சார் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணிக்கொடுக்குறோம் ஓகேங்க சார் வரப்போ நம்ம பெட்டையும் கூட்டுவாங்க ஸோ அதோட பிஹேவியர்ஸை நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ட்ரைன் பண்ணுறதுக்கு அப்படிங்குறத உங்களுக்கு இப்போயே சொல்லிடுறோங்க சார் ஆமாம்ங்க சார் உங்களோட டீட்டெயல்ஸு கரன்ட் லொக்கேஷன்லேர்ந்து எல்லா எங்களோட கடை எல்லாமே வந்துவிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸப் பண்ணிடுறோம் சார் ஓகே தேங்க்யூங்க சார்